அதே மாதிரி வெயில் காலத்தில் நீர் வற்றி இருக்கக்கூடிய காலங்களில் நீர் பிடிமானங்கள் இருக்கக்கூடிய ஏரி குளம் குட்டை ஆறு போன்ற பகுதிகளில் எல்லாத்தையும் கீழே இருக்கிற மண் கழிபாடு இது எல்லாம் நீக்கி சுத்தப்படுத்திட்டோம்னா ஆற்று தண்ணி வரும் போது அங்கே மழை தண்ணி வரும் போது தேக்கி செய்வதுக்கு வசதியாயிருக்கும் ஆனால் நீர் பிடிமானங்கள் பகுதியில் சரி பண்ணி வைக்கணும் நீர் செல்லக்கூடிய ப பயணிக்கக்கூடிய பகுதியில் ஆக்கிரமிக்காமல் பார்த்துக்கிட்டா அது விபத்துகள் ஏற்படுத்துவத தவிர்க்கிறதுக்கு ஏதுவாகருக்கும் அதே போல் இந்த கழிவு நீர் இப்போ ப இரசாயன க கழிவுகள் அதாவது தொழிற்சாலையில் இருந்து வரக்கூடிய கழிவுகள் காய்கறி கடையில் இருந்து வரக்கூடிய கழிவுகள் மாமிச கடையிலிருந்து வரக்கூடிய கழிவுகள் மருத்துவமனையில் இருந்து வரக்கூடிய கழிவுகள் இதை எல்லாத்தையுமே இப்போது நான் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பங்களாபுதூரில் இருந்து சாரி கோபியில் இருந்து பங்களாபுதூர் போகிற வழியில் ஒரு இடத்துல கொட்டி வச்சுருக்காங்க மலை மாதிரி கொட்டி வச்சுருக்காங்க அந்த இடத்த கடந்தே போக முடியல அவ்வளோ இதாக இருக்குது எல்லாம் வீட்டை சுத்தம் பண்ணி ஊரை சுத்தம் பண்ணி கடைசில ஊர் மூளையில் கொண்டு போய் ஒரு கழிவை கொட்டி சுகாதாரக்கேடு எல்லாம் பண்ணி வச்சுருக்கு அதனால இது அந்தந்த பகுதியெல்லாம் அந்தந்த கழிவுகளை அப்படி அப்படியே சுத்தம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி வைச்சா ரொம்ப நல்லதா இருக்கும் அரசாங்கம் மூலயமா இந்த குப்பைகளை தரம் வாரியாக பிரிச்சு உரமாக ஆக்கிறதுக்கும் மறுசுழற்சி பண்ணுறதுக்கும் பண்ணலாம் நிறைய போட்டிருக்காங்க இந்த பிளாஸ்டிக் குப்பையை பிளாஸ்டிக்குகள் கண்ணாடி எல்லாம் மறுசுழற்சியில் தூள் பண்ணி அதை மறுபடியும் இன்னொரு சுழற்சி முறைக்கு கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் நிறைய இருக்கிறதாக பார்க்கறோம் அதையே வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி இன்னும் நிறைய கிராமங்கள் தோறும் அந்த கழிவு அதாவது குப்பைகளை மறுசுழற்சி பண்ணக்கூடிய இயந்திரங்களை ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் நிர்மாணம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் ஈரோடு மாவட்டம் ரொம்ப சிறப்பாக ஈரோடு மாவட்டம் மட்டும் இல்லை நாடே சிறப்பாக மாறுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் ஆகும் கட்டடங்கள் புதிய கட்டடங்கள் கட்டும் பொழுது அந்த கட்டடத்தினுடைய இடி மானங்களை வந்து அப்புறப்படுத்துகிற மாதிரியே அவங்க பண்ணணும் பறவைகள் வந்து தங்கிறத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் குப்பை தொட்டியில் இப்போ தொட்டிகள் இல்லை இப்போ தொட்டிகளே எங்கேயுமே கிடையாது அங்கங்கே குப்பைகளை வாங்கி இது பண்ணிவிட்டு போகிறாங்க இன்னும் சொல்ல போனால் எல்லா குப்பைகளும் சேகரிச்சுட்டு போகிற குப்பைக்காரரு கொண்டு போய் குப்பை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்குறாங்களானா இல்லை அந்தந்த பகுதிகளில் அந்த குப்பை குப்பைகளை எல்லாம் ஒன்றா சேர்த்து காலி இடமா இருக்கிற இடங்கள்ல போட்டு எரிச்சுட்டு போகிறாங்க இது ஒரு விரும்பத்தக்க ஒரு செயல் இல்லை அதே போல் மனையிடங்கள் காலி மனையிடங்களில் நிறைய இடங்களில் போட்டு விஷ பூச்சிகள் ஜந்துக்கள் வந்து அதுக்குள்ளே இருக்குது இப்போது ஒரு சட்டம் போட்டிருக்கீங்க அப்போ கவுர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க காலி இடத்துக்கு வந்து இரண்டு மடங்கு மூன்று மடங்கு சுத்தமாக வச்சுக்காத போது வரி போட்டு இது பண்ணலாம்ன்னு சொல்லிவிட்டு காலி மனை வாங்கி வச்சுட்டு ஏதோ ஒரு இடத்துல வாங்கி வச்சுட்டு நூறு வருஷத்துக்கு அது காலியாகவே இருக்கும் போது நிறைய அசம்பாவிதங்களும் நிறைய புழு பூச்சிகளும் விஷ ஜந்துக்கள் இருந்து மக்களை தொந்தரவு பண்ணுது அதை எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் சுத்தப்படுத்தி பண்ணி வைச்சு செய்யலாம் எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பேரூராட்சியில் குப்பைகள எல்லாம் சுத்தப்படுத்திறாங்க செஞ்சிகிறாங்க அது ஒன்றும் பிரச்சின இல்லை இன்னும் சொல்ல போனால் எங்கே பேரூராட்சியில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆபீஸில் குப்பைகளை வகைப்படுத்தி கொண்டு போய் அது உரமாக மாற்றி பொது மக்களுக்கு விநியோகமும் பண்ணுறாங்க விலைக்கி கொடுக்குறாங்க இது ஒரு நல்ல நிகழ்ச்சி இந்த லக்கம்பட்டி பேரூராட்சியில் நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை எல்லா பேரூராட்சியிலேயும் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் மக்கிப்போன உரம் வந்து மாடி தோட்டம் எல்லாம் அமைச்சி வீடுகளில் தோட்டம் அமைக்கிறவங்களுக்கு வசதியாயிருக்கும் அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் நினக்கிறோம்